நம்ம இந்தியாவில் இப்போ அதிகம் மொழி அப்படின்னு சொன்னோம்ன்னா தமிழ் இருக்கு தெலுங்கு இருக்கு கன்னடம் இருக்கு மலையாளம் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு கன்னடா இருக்கு இந்தமாதிரி பல மொழிகள் இருக்கு அது நம்ப இப்போ நம்ம நாட்லேருந்து பொதுவாக பேசப்படும் அப்படின்ற மொழி பார்த்தோம்னா தமிழும் இங்கிலீசும் தான் அந்த தமிழ் வந்துட்டு நம்ளோட லாங்குவேஜ் ஆனா இங்கிலீஷ்காரங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அந்த தமிழ் நம்பளுக்கு வந்துட்டு கொடுப்போம் நம்மளுக்கு தமிழ் வந்துட்டு நம்ப நம் நம்மளுக்கு வந்து தமிழ் நம்ம தாய் நாட்டோட மொழி ஆனால் இங்கிலீசுன்றது நம்பளோட அறிவு தான் இங்கிலீஷ்காரங்களுக்கு இங்கிலீஷ் அவங்க தாய் நாட்டோட மொழி தமிழ் வெறும் அறிவு தான் இதான் நம்ம நாட்டோட நடைமுறையில் இருக்கு இப்போ வந்துட்டு பன்மொழித் தன்மை அப்படின்னா பல மொழிகள் இருக்கு இப்போ நம்பளுக்கு நம்ப இங்கிலீஷ் மொழியும் படிக்கிறவங்கள்லாம் ஹிந்திக்குமே அவங்க ஸ்கூலில் ஒரு நேரத்தை ஒதுக்கி இங்கிலீஷ் ஹிந்தியில தான் ஹிந்தி ஹிந்தி எக்ஸாம் எழுதணும் இந்த மாரி நிறைய இருக்கு இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிச்சாங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல பேசணும் அந்தமாதிரி ரூல்ஸலாம் நிறைய இருக்கு இதான் இந்த மாதிரில்லாம் நிறைய ஒரு பன்முக மொழியிலேயே நிறைய இருக்கு இந்தமாதிரியும் நிறைய இருக்கு